லாஸ்டாக நான் வந்து கோவிலுக்கு போனப்போது ஒரு கார் கேப் பண்ணியிருந்தேன் அதே கார் வந்து எனக்கு இந்த டையமும் வேணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் லாஸ்ட் டையம் வந்து எப்படி இருந்துச்சுனா டிராவலே தெரியாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு டிராவல் சிக் இல்லாமல் இருந்துச்சு என்னோடய பசங்களுக்கு டிராவல் சிக் இருக்குது அவங்களுக்கு வந்து ரொம்ப டிராவல் சிக் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க அப்புறம் அந்த கேப் டிரைவரும் ரொம்ப ஸ்வீட்டான பெர்சன்தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த கேபில் வந்து ரொம்ப மைல்டான பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்துச்சு எப்படினா கார் ஸ்ப்ரே அந்த கார் ஸ்ப்ரே வந்து சில கேபில் வந்து ரொம்ப ஹெவியாகருக்கும் அது வந்து முடியாது அதாலையே டிராவல் சிக் வரும் பட் இந்த கேபில் வந்து ரொம்ப மைல்டான பெர்ஃப்யூமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்ஹேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இந்த டையம் வந்து இந்த டையம் நான் கோவிலுக்கெலாம் போகிறத்துக்காக அந்த கேப் புக் பண்ண போகிறேன் அந்த கேபையே கொடுத்தா கொஞ்சம் அந்த கார் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு தோணுது பிகாஸ் போன தடவை அந்த டிராவல் சிக்கு இல்லாமல் ரொம்ப டிராவலிங் டையமே தெரியாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அண்டு அதில் உக்காந்துருக்கும் போது குஷனெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது உக்கார ரொம்ப கம்ஃபர்டபுலாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எனக்கு அதே கேப் புக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுறேன்